கிராமத்தில் இருக்க முதியவர்கள் வந்து ஏன் படுத்த படுக்கையாக இருக்காங்கனா அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து சத்தான உணவுகளை சாப்பிடாங்க சாதமெலாம் வந்து அடுப்பில் வடிச்சு சாப்பிடாங்க ஆனால் இப்போ வந்து யாரும் ஹெல்தியான சா ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றது இல்ல யாரும் இப்போது வந்து எல்லாரும் வந்து குக்கர்ல சாப்பிட்றாங்க ஹெல்தி ஃபுட் வந்து இப்போ எங்கையும் கிடைக்குறது இல்லை காய்கறிலையும் வந்து செயற்கை முறையாக விளைவிக்கிறாங்க இயற்கையாக வந்து யாரும் இப்போ வந்து விளைவிக்கிறது இல்லை அதேமாதிரி பெற்றவங்கள வந்து இப்போ எல்லாருமே வந்து படித்தனால பெத்தவங்களை விட்டுட்டு ஃபாரின்ஸ் கன் கன்ட்ரிஸ்க்கு போயிடறாங்க நிறைய கன்ட்ரிஸ்க்கு போய் அவங்களோடய ஒர்க்கை பார்த்துக்குறாங்க இப்போ யாரும் வந்து பெற்றவங்கள பார்க்குறது இல்லை ஏன்னால் பெற்றவங்க வயசாயிடறாங்கள்ல அதனால் வந்து இப்போ யாரும் பெற்றவங்கள பார்த்துக்குறது கிடையாது பெற்றவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றதை கூட அவங்க கேட்குறது கிடையாது அந்தமாதிரி இருக்கிறனால தான் அவர்களுக்கு உடல்நிலை சரியாகவும் போகலாம் அவர்களோட மகன் மகளோடய பாசம் கிடைக்குறது இல்லை பேரக்குழந்தைகளை கூட பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அந்தமாதிரி நிலைமை இருந்ததனால் தான் இவர்களுக்கு வந்து உடல்நிலை சரி இல்லாமலும் படுத்த படுக்கையாக படுத்த படுக்கைக்கான காரணங்களும் இருக்குது அவர்களுக்கு இப்போ வந்து படிப்பு படித்தனாலையும் மட் படி படிக்கிறனால அவங்க வந்து அவங்க பெத் அவங்க பெற்றவங்க தான் அவங்களை படிக்க வைக்கிறாங்கன்றதை யாரும் யோசிக்கிறதே கிடையாது யோசிக்காமல் அவங்க நான் நான் படிச்சிட்டேன்ல அப்படினு சொல்லிவிட்டு எல்லோரும் நிறைய ஃபாரின்ஸ்க்கெலாம் போய் செட்டில் ஆயிடறாங்க பெற்றவங்களை யாரும் பார்த்துக்கிறது கிடையாது பெற்றவங்கள கூட்டிகிட்டு போனால் நான் அது அதுவும் நமக்கு ஒரு பாரமாக இருக்கும் அப்படினு நினைக்குறாங்க இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாருமே அப்படி நினைக்காம இருந்தாங்கனால் அவர்களுக்கு வந்து எந்த நோயும் வராது அப்படினு சொல்றாங்க